ஹலோ ஆமாம் ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ வரீங்க காலையில் பத்து மணியிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் வரும்போது உங்களோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஃபார்மில் ஒட்டணும் அதுக்காக ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறோம் ஆதார் கார்டு பழைய நெம்பர் எதுவும் வெச்சுருக்கீங்களா அது இருந்தால் ஒரு ஜெராக்ஸ் இருந் ஜெராக்ஸ் வீட்டில் எதுவும் வெச்சுருப்பீங்க இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டுக்கு கொடுத்த ஃபோன் நெம்பர் இருக்குல்லை அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறோம் வேறு ஏதாவுது ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஆ ஆதார் ப்ரூஃபு வேறு ஏதாவுது அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் பத்து மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வாங்க ஆ ஆதார் கார்டு வந்து வெறும் ஐ ஐ அறுபது ரூபா மட்டும்தான் ஆகும் ஆஹான் இல்லல்லை எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் ஆறா ஆறு அறுபது ரூபாய் மட்டும் கட்டினா போதும் ஆ சேரிங்க தேங்க்யூ